நான் நைன்த் படிக்கும் போது எங்கள் ஸ்கூலில் எய்ட்ஸ் ஒழிப்பு தினத்துக்காக ஒரு காம்பட்டிஷன் வச்சுருந்தாங்க அது என்ன காம்பட்டிஷன்னா டிராயிங் காம்படிஷன்தான் அதில் வந்து நான் என்ன பண்ணிணேன் ஒரு கருத்துள்ள டிராயிங்கா வரைஞ்சேன் வரைஞ்சேன் அதை பல பேர் வந்து பாராட்டினாங்க பல பேர் வந்து சிரிச்சாங்க அதை மாதிரி சொல்லலாம் ஆனால் இந்த ஓவியம் வந்து பல பேருக்கு வந்து பிடிச்சிருந்துதுன்னு தான் சொல்லணும் அந்த ஓவியம் எப்படி எதை பேஸ் பண்ணி இருந்துச்சுன்னா எய்ட்ஸ் ஒழிப்பு தினத்தை பேஸ் பண்ணிதான் இருந்தது அப்போ நான் நைன்த் படிக்கும் போது இந்த ஒரு ஓவியத்தை நான் வரைஞ்சேன் அப்பதைக்கு எனக்கு எய்ட்ஸ்னால் என்னென்னெ எனக்கு தெரியாது ஆனால் ஒரு கருத்துள்ள படத்தை நான் வரைஞ்சு அவங்கள்ட்ட கொடுத்தேன் அந்த ஸ்கூலில் படிக்கும்போது அந்த ஓவியத்தினாலயே நான் ரொம்ப எல்லோர்க்கிட்டயும் மரியாதையாக நடத்துனாங்கன்னே சொல்லலாம் அதுக்கு ப்ரைஸ்லாம் கொடுத்தாங்க அதெலாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கும் ஏனால் நம்ப அப்போ தெரியாமல் வரைஞ்ச ஒரு படத்துக்கு இன்னுமும் பாராட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அது ஒரு பெருமை உள்ள விஷயம் தானே எல்லாருக்குமே அது அப்படிதான் இருக்கும் அதேமாதிரிதான் நான் அந்த ஒரு எய்ட்ஸ் ஒழிப்பு தினத்துக்கு ஒரு பங்காக இருந்துருக்கேன் அப்படிங்கறதை நினைக்கும் போதே எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கு ஆனால் அப்போதிக்கு நைன்த் படிக்கும் போது நான் எய்ட்ஸ் வரையறேன் எய்ட்ஸ்க்கு பேஸ் பண்ணி எதிர்ப்பாக எதிர்க்கிறதுக்காக நான் ஒன்று வரையறேன் அப்படிங்கிறது எனக்கு சுத்தமாக சின்ன வயசு தானே அது எப்படி தெரியும் அதுதான் எய்ட்ஸ் ஒழிப்பு தினத்து அப்போது நான் இந்த டிராயிங் வரைஞ்சது அப்போ தெரில ஆஃப்டர் காலேஜ்க்கு அப்புறோம் தான் நான் ஒரு பெரிய விஷயத்துக்கு ஒரு பங்காக இருந்துருக்கேன் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப எனக்கு பெருமையாக இருக்குன்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் நான் வரைஞ்ச அந்த டிராயிங் வந்து என்னோடய லைஃபில் ஒரு மிகப்பெரிய பார்ட்டாக இருக்குன்னே சொல்லலாம்